எங்கள் வீட்டில் நான் பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் பொருள் என்னென்று கேட்டிங்கன்னால் கரண்ட் அடுப்பு அதை நான் பயன்படுத்திகிட்ருக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேனு ஃபேனு இல்லாமல் தூங்க முடியல நைட்டு ஃபுல்லாக கொசுக்கடி அதனால ஃபேனு கீனு இந்த கரண்ட் அடுப்பு அது எவ்வளோக்கு வாங்குனேன்னால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கி வாங்கினேன் அந்த அடுப்பைதான் நான் வச்சுன்னு சமைத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடுப்பு வாங்கினேன் ஏன் வாங்கினேன் இதுன்னு கேட்டிங்கன்னால் இந்த இந்த காலையில் எழுந்திரிச்சி எழுந்திரிக்க முடியலைங்க காலையில் அதனாலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அடுப்பு வாங்குனோம்னால் கொஞ்சம் எளிமையாக போயிடும்ல வேலை நீங்கள் வந்து பா டக்குன்னு இப்போ டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல ரெடியாகிரும் நம்மளும் சாப்பிட்டுப்புட்டு அது நம்ம பார்க்குற வேலைக்கு என்ன செய்யலாம் போகலாம் அதுக்காவண்டிதான் இதை வாங்கினது வேறு எதுக்கும் நான் வாங்கலை ஆமாங்க இப்போது தேவைக்கு அதுதான் வாங்கிருக்கிறேன் இன்னும் வாங்கு பணம் வந்த பிறகு இன்னும் நிறையா இது வாங்கலாம்ட்டு இருக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னால் வாஷிங் மிஷின் வாங்கணும் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வாஷிங் மிஷின்னால் கல்லுலெல்லாம் பிடிச்சிட்டு துவச்சிட்ருக்க முடியாதுங்க ஆமாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டோம்னால் ரெண்டு நிமிஷத்துல மூணு நிமிஷத்துல அதே அலசி கொடுத்துடுது கா புழிஞ்சு கொடுத்துருது நம்ம எடுத்து அ அப்படின்னு என் இன்னது தூக்கி நம்ம வந்து கொடியில் போட்டால் சரியா போயிடுச்சிங்க அதுக்காண்டி வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது நம்ம வாஷிங் மிஷின் வாங்கப்போகிறேன் அடுத்து டிவி ஏன்னால் டிவி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதே போகமாட்டுதுங்க நான் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறேன் ஆமாம் கம்ப்யூட்ரு கம்ப்யூட்ரு அடுத்து பார்க்கலாம் இப்போ நான் பயன்படுத்துகிற இது இது என்ன எலக்ட்ரானிக் பொருள் என்னென்று கேட்டிங்கன்னால் எது இப்போ கரண்டு அடுப்பு ஒன்று ஃபேன் ஒன்று இது ரெண்டுதான் நான் இப்போ பயன்படுத்தியிருக்குறேன் இப்போதிக்கு தற்சமயத்துக்கு ஆமாம் வேறு ஒன்றும் நான் என்ன செய்யல இன்னும் வாங்கலை அதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து இன்னும் அது அமையலை அதனால வெய்ட் பண்ணி வச்சுருக்குறேன் ஆமாம் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எஸ்ட்டா எஸ்ட்டா எஸ்ட்டா நான் பொருட்கள் வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ஆமாம் வேறு ஏன் இந்த கரண்டு அடுப்பில் நான் இன்னொரு காரணம் என்ன ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து பேர் இருக்கிறான் அவன் குண்டானில் அண்டாவில் சமைக்கலாம் ஒரு பேர் ரெண்டு பேர்த்துக்கு எதுக்குங்க அண்டா குண்டாவெலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகிரும்ல ரெடி ஆகிருமா இல்லையா ஆகிரும் அதுக்காவண்டிதான் என்னது இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்புளாக இருக்கட்டும் இப்போதிக்கு தற்சமயத்துக்கு இது இருக்கட்டும் அப்படிங்கிற என்னது இது வாங்கியிருக்குறோம் ஆமாம் ஏசியாங்க ஏசியெல்லாம் இப்போ வாங்கிற ஐடியாவில் இல்லைங்க இனிமேல் வாங்குவேன் குறித்த நேரத்தில் வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ஆமாம் குறித்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்ரு வாங்கணும் ஏசி வாங்கணும் அது இன்னும் சில காலங்கள் வந்து நீடிக்கும் அவ்வளோதான் இப்போதிக்கு இருக்கிறது இது ரெண்டு மட்டும்தான்